அதாவது இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃபோன்ஸ் செல்ஃபோன்ஸ் வந்து அதிகமாக மக்களில் இது ரொம்ப பாதிப்பு ஏற்படுது முக்கியமாக கொழந்தைங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்படுது இந்த மொபைலில் யூஸ் பண்ணும் போது அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து குழந்தைகள் தான் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக அவன் மொபைல் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அவன் கண் பார்வை போய்டும் அதில் முக்கியமாக இம்பார்ட்டனா இப்போ வந்து ரொம்ப பைத்தியம் ஆகிறது வந்து ஃபுல்லாக ஓ கொழந்தைகள வந்து கேம்ஸ் மோகம் தான் கேம்ஸை யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகுன்னா அவங்க மூளை மழுங்கிப் போயிடுது அப்பறம் என்ன ஆகும் அப்பறம் அவ்வளோ தான் சோலி முடிஞ்சுட்டு அப்பறம் என்ன ஆகும் நான் வந்து கேமிங்குக்கு அதிகமாக நானும் தான் யூஸ் பண்ணுவேன் கேமிங்கு அந்த கேம் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் நம்ம மைண்டு அட்ராக்ட் ஆகி ரொம்ப க கஷ்டப்பட்டு அது என்ன பண்ணும் ஸ்டெப்ளைஸ் பண்ணும் அப்போ என்னாகும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அதிகமாகும் இப்போ வந்து அதிகமாக இருக்கும் போது நானே இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃப்ரீஃபயர் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரீஃபயரில் அதிகமாக என்ன ப்ளேயர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க அப்போ இருக்கும் போது பெரிய பெரிய ப்ளேயர்ஸ் அதிகமாக இதை யூஸ் பண்ணும் போது அதுபோல் ப்ளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அந்த ப்ளேயர்ஸுக்கு மூலமாகவும் நிறைய பிரச்சனை வரும் அப்போ என்னாகும் நம்மள சுடுவாங்க அப்போ என்னாகும் நம்ம வந்து ஃப்ரீஃபயரில் யூஸ் பண்ணும் போது நம்ம விளாட விளாட விளாட விளாட நம்மளோடய அதிகமாக எவனாவது சுட்டுவிட்டானா நம்ம ஓவராக டிப்ரஷனுக்கு போயிடுவோம் ஓவராக டென்சன் ஆகும் செல்லை போட்டு உடைக்கணும் போல் இருக்கும் அதனால் கேம்ஸு கேமிங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும் போது வந்து கண் பார்வை போய்விடும் போயிடுறப்ப என்னாகும் நம்ம வந்து அதிகமாக கண் மொபைலை பார்க்க பார்க்க கண் பார்வை போய்டும் அதனால் என்ன பண்ணுவோம் தொழில்துறையில எல்லா லாஸ் ஆகும் இப்போது வந்து அதிகமாக இப்போ கிரிக்கெட் ப்ளேயர்ஸ் அதிகமாக நம்ம வந்து இந்தியாவில் பார்க்கலாம் ஆனால் இப்போ உள்ள மக்கள்லாம் அப்படி கிரிக்கெட் விரும்பமாட்றாங்க கிரிக்கெட்டில் எங்கே நம்ம டைரக்ட்டா போய் விளாட மாட்றாங்க விளாடாம என்ன பண்ணுவோம் கிரிக்கெட் க்ரௌண்டுலேயே விளாடாம செல் மொபைல்லேயோ ஒரு ஹாண்ட்லேயே இது பண்ணி விளாடுவாங்க அப்போ என்னாகும் ஃபுல்லாக அதுலேயும் இப்போ வந்து அதிகமாக இப்போ பாதிப்பை ஏற்படுத்தும் மக்களுக்குன்னே நிறைய கொழந்தைங்கள் எல்லாமே உடம்புல வந்து நிறைய நோய்கள் அது மாதிரி வரும் இப்போல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டிப்பார்ட்மெண்ட்லேயும் எல்லா ச குறையும் குறையறப்ப என்னாகும் சிறு வயதுலேயே சின்ன வயசுலேயே நோய் அது மாதிரில்லாம் வந்துடும் நோய் வர்றப்போ நம்மளுக்கு வந்து உடல் பாடி இதுல்லாம் ஹீட் ஆகி ரொம்ப டென்சன் ஆகி ரொம்ப டிப்ரெஸன் முக்கியமான இது டிப்ரஸென் டிப்ரெஸன் ஆகும் போது என்னாகும் இது கேம்ஸில் பார்த்திங்கன்னா டிப்ரெஸன் ஆகும் போது என்னாகும் கேம்ஸு விளாட விளாட ஓவராக மைண்ட் அப்சண்ட் ஆகி டிப்ரெஸன் ஆகி என்னாகும் ஓவரால் ஓவரால் என்னாகும் அது ஒரு மாதிரி டிப்ரெஸன் கொண்டு போய் ஒரு தற்கொலை சூசைடுங்கிற அந்த மாரி கொண்டு போகும் இது என்னாகும் பிஸ்னஸுக்கு அதிகமாக இது மா ஆகி ஆகி எல்லா கேம்ஸ்லேயும் இது வந்து முக்கியமாக இதாகுது முன்னாடி உள்ளவங்கள்லாம் எப்படின்னா அதிகமாக முன்னாடி உள்ளவங்க வந்து கிரிக்கெட்டு கபடி உண்டிகோல் கிட்டிபுல் அது மாதிரி நிறைய கேம்ஸ் விளாண்டாங்க எல்லாமே வெயிலில் விளாண்டாங்க எல்லோரும் விளாண்டு எல்லாம் நல்லா இது பண்ணாங்க அப்படியே ஓடி ஓடி விளையாண்டு உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு ஒரு எக்ஸைஸ் பண்ண மாரி இருக்கும் ஆனால் இப்போ உள்ள மக்கள் அப்படி கிடையாது எல்லாமே கேமு கேம்ஸ் நம்ம ஹேண்ட் கேம்ஸ் மொபைலில் விளாட்றப்ப முதுகில் கூன் இதாகிடும் என்னாகும் முதுகில் உள்ள இப்போ பாடி பார்ட்டுலாம் கூன் உழுந்துரும் எலும்பெல்லாம் பெண்ட் ஆகிடும் பெண்ட் ஆனதுக்கப்பறம் என்னாகும் அது எப்படியோ ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விஷயமா லோவாகி ஆனால் கடைசியில் பார்த்தா நோய் ஏற்பட்டு நோய்கள் ஏற்பட்டு அப்பறம் ஒவ்வொரு இதுலேயும் இதாகும் இதே நம்ம அதிகமாக ஓவராக கேம் விளாண்டுட்டே இருந்தும் போது என்ன பண்ணுவோம் ஃபோன் பார்க்கறவன் வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுவான் அதிகமாக கேம் விளாட்றவன் அப்பிடின்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா அவன் ஓவராக டிப்ரஸென் வந்தால் கேம் விளாண்டா இன்னும் டிப்ரஸென் ஆகும் ஏன்னா மைண்ட் அப்செட்டாக இருக்கறப்ப அவன் மைண்டு அப்செட்டாகி அப்செட்டாகி ஓவராக அப்செட் ஆகிறப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் கேம் விளாடிட்டு கேம் விளாண்டுட்டு ஓவராக டென்சன் ஆகிடுவோம் இது தான் அவன் இது தான் கேம்ல வந்து மொபைல் கேமிங்கில் வந்து வந்து மைண்டு ஓவர் இதாக ஏதோ திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஓவராக ஓவரால் ஓவரால் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஓவர் டிப்ரஸென் ஆகி ஒரு ஒரு கேம் இல்லை கான்சண்ட்ரேஷனில் இல்லை ஒரு தொழில்ல வந்து ஒரு இது இருக்காமல் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க